தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் முக்கியமாக போக வேண்டிய அவங்கள மரப கத்துக்கறதுக்கு அப்டின் போகணுன்னா தஞ்சாவூர் போகலாம் தஞ்சாவூரில் தான் முக்கியமான கோயில் இருக்குது தஞ்சை பெரிய கோவில் அது தான் உலகத்தின் தலைசிறந்த கோவில்னு கூட சொல்லலாம் அதோட கோபுரம் கூட நிழல்ல படாத அளவுக்கு தஞ்சாவூரில் இருக்கிற கோயில் வந்து ரொம்ப முக்கியமான கோவில் தமிழ்நாட்டில் அதோட கோபுரம் கூட நிழல்ல படாத அளவுக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில் தான் அந்த காலத்தில் கட்டிருக்காங்க கும்பகோணத்தில் இருக்க கோவில் அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவில் அதுக்கப்புறம் நிறைய கோவில்கள் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அது தமிழை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு அது நல்ல உதாரணமாகவும் இருக்கும் சில முக்கியமாக ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கோவில்கள் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு எல்லையிலே இருக்குதுன்னா ஆரோவில் இருக்குது ஆரோவில் போனீங்கன்னா ஆரோவலில் ஒரு உலக உருண்டை மாதிரி ஒன்று இருக்குது அங்கே வந்து யோகாசனத்தை கற்றுக்கிறதுக்காக அவங்க அங்கே வச்சிருக்க ஒரு சில முறைகள் அவங்க எப்புடிலாம் கத்துக்கலாம் தமிழை பற்றி எப்புடிலாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றது நிறைய இருக்குது முக்கியமாக அதில் கோவில்கள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோவில்கள் தான் சிறப்பு வாய்ந்தது தமிழ்நாட்டில் அவங்க கற்றுக்க வேண்டியது கோவில்கள் அப்புறம் மசூதிகள் அப்புறம் கிறிஸ்டீன்ஸ்க்கு சர்ச் வேளாங்கண்ணி பூண்டிமாதா கோயில்கள் இந்த மாரி நிறைய இருக்கு அவங்க அங்கேலாம் போனால் தமிழ்நாட்டில் ஒரு சில மதங்கள் மட்டும் இல்லை ஆன்மீகம் மட்டும் இல்லை எல்லாமா எல்லோரும் சமம் தான் அப்படின்றத காட்டுவாங்க காட்டக்கூடிய அளவுக்கு தான் தமிழ்நாடு எப்போயும் இருக்குது தமிழ்நாட்டில் சில முக்கியமான இடங்கள் கோவில்கள் இதெலாம் தஞ்சை பெரிய கோவில் கும்பகோணம் கா டெம்பிள்